ஆ ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் எதுக்கு சார் என்ன பர் பர்பஸ்காண்டி தேவைப்படுது கடைக்கா சார் எது பாக்கெட் பால் பாக்கெட் பால் தானே சார் பாக்கெட்டா இப்போ பாக்கெட்லையே இதாக இருக்குது சார் த்ரீ ஃபிஃப்ட்டி எம்எல் இல்லை இது ஃபைவ் ஹண்ரட் எம்எல் அப்புறம் ஒரு ஒரு லிட்ரு இருக்கும் சார் உங்களுக்கு எந்த இதில் வேணும் சார் தொண்ணூறு லிட்ரு பத்து பீஸ் ஆ

லிட்ரு வந்து ஐம்பது ரூபான்னு போகுது சார்

ஆ அது குறைக்கலாம் சார் நீங்கள் இவ்வளவு இவ்வள பெரிய ஆர்டராக கொடுத்துருக்கீங்கனால அமௌண்ட்லாம் குறைக்கலாம் சார் அதனாலெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே சார் எப்படி சார் இது க இப்போ உடனே பர்பஸ்காண்டியா இல்லை வச்சு விற்கிறதுக்கா ஆ ஆ ஆ ஆ ஓகே சார் இப்போ நீங்கள் என்ன எங்கேருந்து சார் பேசுறீங்க ஓகே சார் ஆமாம் சார் இப்போ வந்து ஆ இப்போ பத்து ரூபா பால் பாக்கெட்னால் நம்ம வந்து ஏழு ரூபாய்க்குன்னு விற்கிறோம் சார் இப்போ அரை லிட்ருனா முப்பது ரூபா வரும் இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ ரொம்ப ஹெவியாக எடுக்கிறதுனால ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு வைச்சுக்கலாம் சார் அதே ஒரு லிட்டர்னால் ஆ ஆ ஓகே சார் சரி சார் பார்த்து பண்ணிடறேன் சார் நான் வந்து அமௌண்ட் மட்டும் போட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார்